இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புமா அரிசி உப்புமா ஆப்பம் ரவா உப்புமா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கூட்டு பொரியல் அவியல் தொவையல் மோர் குழம்பு வத்தல் குழம்பு வடை பஜ்ஜி சுண்டல் இடியாப்பம் பிரியாணி பிரிஞ்சு சாதம் வெஜ்ஜு புலாவ் வெஜ்ஜு பிரியாணி நூடுல்ஸ் ப்ரைட் ரைஸ் ரவா கிச்சடி கோதுமை கிச்சடி சாம்பார் சம்பா கிச்சடி கிச்சன் பிரியாணி மட்டன் பிரியாணி மெது வடை மசால் வடை